எங்கள் ஊரில் வந்து கவர்மண்ட்டில் என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கறாங்ன்னா பசுமை வீடு கொடுத்துருக்கறாங்க அதில் வந்து பாதி பணம் நாங்கள் போட்டோம்ங்க பாதி பணம் அவங்க போட்டு கட்டி கொடுக்கணுங்காட்டி பரவாயில்லிங்க அப்புறம் லெட்டினெலாம் கட்டி கொடுத்துருக்றாங்க அப்பெலாம் லெட்டின் இல்லாதைங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சி வெளியே போகிறோம்னா எங்கள் வீட்டுகாரர் கொண்டேயி அங்கே ஒரு பாதியில் கொண்டு உட்கார வச்சுட்டுதான் அங்கே போக முடியும்ங்க அங்கயெலாம் கருகும்மெனு இருட்டாக இருக்கும் இப்பவெலாம் அது கட்டி கொடுக்க முடியும் எங்களுக்கு பரவாயில்லீங்க இப்ப வந்து குட்டை வேலை இருக்கும்முடி நூறு நாள் வேலை இருக்கும்முடி நிறைய பேர்த்துக்கு பரவாயில்லையாக இருக்குதுங்க இப்போ வந்து கொ வயதானவைக்கெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்கோ அதனால் எல்லாத்துக்கும் பரவாயில்லீங்க நல்லாயிருக்குதுங்க